பாரம்பரிய நடனம் தொடர்ந்த கதைகளோ புராணங்களோ புராணங்களாக என்று இது தெரியவில்லை ஆனாலும் தெருக்கூத்து என்கிற நடனத்தை பற்றி கூறுகிறேன் அதாவது தெருக்கூத்து என்பது முந்தைய காலங்களில் தற்போது உள்ள மாதிரி கைப்பேசிகளோ இல்லை அலைப்பேசிகளோ இல்லாத நிலையில் நம்முடைய நகரத்திலோ இல்லை நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கும் வீட்டாருக்கோ ஒரு செய்தியையோ இல்லை ஒரு தகவலையோ தெரிவிக்க வேண்டுமென்றால் முந்தைய காலங்களில் தெருக்கூத்தாடி அதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தெருக்கூத்தாடி மக்கள் அதைப் பார்த்து புரிந்துக் கொள்ளும் படி அந்த நடனத்தில் அசைவுகள் பலகைகள் இருக்கும் அது மிகவும் மக்களுக்கு வந்து போய் சென் சீக்கிரமாக சென்றடையும் வகையில் இருக்கும் இதுவே எனக்கு தெருக்கூத்தை பற்றி தெரிந்த விஷயங்கள்